இது இதுமாதிரி மீன் விற்கிறிங்களாப்பா நீங்கள் பிரதீப் மீன் கடை தானே சரிப்பா எனக்கு ஒரு ஒரு கிலோ கெண்டைமீனு வேணும் கெண்டைமீனு எவ்வளோப்பா சரிப்பா எனக்கு நாளைக்கி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னு எப்படிப்பா நீங்களாகவே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா ஃப்ரெஷ்ஷாகருக்குமாப்பா மீன்லாம் சரிப்பா எப்படிப்பா வறுவலுக்கு எந்த மீன் நல்லாருக்கும் குழம்புக்கு எந்த மீன்ப்பா நல்லாருக்கும் எது வாங்கிக்கலாம் சரிப்பா சரிப்பா எப்படிப்பா மீன்லாம் எப்படிப்பா தள்ளுபடி பண்ணுவிங்களா சரிப்பா சரிப்பா இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிங்கள்லாம் இன்னும் இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு நான் மீன் வாங்குறமாதிரியானா உங்கள் கடைக்கு அனுப்பிச்சுட்றேன் சரி சரியாப்பா கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி இதுமாதிரி கொஞ்சம் கம்மி விலையில கொஞ்சம் பண்ணிக்கதாங்க தாங்கப்பா தரீங்களா இப்போ இன்னும் வேறு எதாச்சும் மீன் இருக்காப்பா நம்ம கடையில் சரிப்பா அதேமாதிரி சின்ன குழைந்தைகளுக்குக்குலாம் கொஞ்சம் முள் இல்லாத மாதிரி மீன்லாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து போட்டுவிடுங்கப்பா சரிங்களா ஏன்னா ஃபங்க்ஷன்னு நம்ம வீட்டில் இங்கே குழந்தைங்க கொஞ்சம் அதிகம் இருக்கு சரிப்பா சரிப்பா கருவாடு இருக்காப்பா சரிப்பா ஃபங்க்ஷன்னா பண்ணுறதுனா ரேட் அதிகமாக இருந்தாலும் வாங்கி தான்ப்பா ஆவனும் இதில் இதில் என்னப்பா இருக்கு ரேட் அதிகம் கம்மின்னு அது அது ஒரு பத்து கிலோ போட்டுவிடுப்பா ஆ ஆமாம்ப்பா அது ஒரு அஞ்சு கிலோ போதும்ப்பா ஆமாம்ப்பா கெண்டை மீன் ஒரு பத்து கிலோ போடுப்பா அது பீஸ் பீஸாக வைக்கணும்ல அதே ஒரு ஒரே ஆள் ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு பீஸ் வச்சா நல்லாருக்கும் சாப்பிட்றத்துக்கு அது ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ போதும்பா அது

ஆ ஆமாம்ப்பா ஞாயித்துக்கிழம தான்ப்பா ஆ சரிப்பா அனுப்பிச்சுடுப் இல்லைனா சொல்லுப்பா சொல்லுப்பா ஆ கேட்குதுப்பா இல்லைப்பா இல்லைப்பா சரிப்பா சரிப்பா நான் சொல் அம்மாகிட்ட சொல்லுறேன்ப்பா வீட்டில் காது குத்துப்பா அதனால் தான்ப்பா நான் ஃபங்க்ஷனுக்கு தான்பா கேட்டுருக்கேன் நான் சரிப்பா சரிப்பா சரிப்பா சரிப்பா நன்றிப்பா நான் வந்து பார்க்குறேன்பா என் பேர் வசந்த்துப்பா ஆ ஓகேப்பா செண்ட் பண்ணுறேன்ப்பா ஆ தேங்க் யூ பா